ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி இந்த மாதிரியான மாற்று மருத்துவ முறைகள் பத்தி எனக்கு ஓரளவுக்குத் தெரியும் அதில் என்னென்ன மருத்துவத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஆனால் அதில் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக தொந்தரவு எதுவும் இல்லாமல் சரியாகுது என்ன அப்படின்னா இந்த மருத்துவமனைக்கு போய் நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உடனே சரியாகும் சளிக்கு நீங்கள் ஒரு மாத்திர போடுறீங்க அப்படின்னா அது அப்பவே சரியாயிடும் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிது அப்படின்னா போறீங்க ஒரு டோலோவை வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்து உடனே சரியாயிரும் ஆனால் ஆயுர்வேத முறை மருந்தோ இல்லை சித்தா மருந்து ஹோமியோபதி மருந்தெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி உடனே எல்லாம் ரெடி ஆகாது ஆனால் அது வந்து ரெடி சீக்கிர ரெடியாகும் கொஞ்சம் நேரம் எடுத்து ரெடியாகும் அப்படி நேரம் எடுத்து ரெடியானாலும் அது மறுபடி வர்றது அப்பிடிங்கிறது பார்த்திங்னா உடனே எல்லாம் அழி வராது அதே மாதிரி குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ம இந்த மருத்துவமனையில் வாங்கி கொடுக்கற மருந்துகளை விட ஆயுர்வேத மருந்தோ இல்லை ஹோமியோபதி மருந்தோ சித்தா மருந்தோ எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த சளி தொந்தரவு காச்சல் வர்றது நை நைனு கொழந்தைங்க அடிக் நலங்கிட்டே இருக்குமில்ல அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்காது ஸ் கொஞ்சம் வந்து அவங்க ஏன்னா அந்த மருந்தில் வந்து ம முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமையல் அறையில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சித்தான் வந்து அவங்க மருந்து தயாரிக்கிறதாக சொல்கிறாங்க சில மருந்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை சாப்பிடும்போதே வந்து அந்த ஃபீல் தெரயும் இது வந்து இப்போ இதில் பார்த்தா நம்மளுக்கு சுக்கு மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த லேகியம் மாதிரி விற்கிற அந்த சாப்பிடும்போது எல்லாமே தெரியும் ஏன்னா நான் வந்து எனக்கு ஆயுர்வேத மெடிசனும் நான் எடுத்திருக்குறேன் சித்தா மெடிசனும் எடுத்திருக்குறேன் வேற சளித் தொந்தரவுக்காக ஆயுர்வேத மெடிசன் எடுத்ததனால எனக்கு இப்போ அந்த சளி தொந்தரவு எல்லாம் இல்லை முதல் எல்லாம் பார்த்திங்னா கீச் கீச்சுனு மூ மூச்சுவிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருந்தேன் ஆயுர்வேத மெடிசன் ஒரு ரெண்டு வருஷம் எடுத்தேன் அதுக்கப்பறம் அந்த தொந்தரவே எனக்கு இப்போ இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்னா மருத்துவமனைக்கு போகிறது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது போய் நரம்பு ஊசி போட்டு வர்றது இப்படியே பண்ணிக்கிட்டிருந்து இருந்து எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படியே நம்ம ஊசி போட்டு வர்றோம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து அது நல்லாலாம் தூங்க முடியாமல் இருந்தேன் ஆனால் இந்த ஆயுர்வேத மருந்து எடுத்ததுக்கப்பறம் எனக்கு அது பரவாயில்ல அதனால் தான் நான் வந்து இந்த ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி வந்து கண்டிப்பாக நான் போகிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுற ஒரு மருத்துவ முறையின்னு சொல்கிறேன்